ஹலோ சொல்லுங்கம்மா கனிமொழி உர கடை தான்மா சொல்லும்மா வந்துடுச்சிம்மா நம்மக்கிட்டே எல்லாம் இருக்குதுமா ஒரம் வெதை மருந்து வகை அனைத்தும் இருக்குதுமா

சரிங்க வெதைலாம் இருக்குதுமா எல்லாம் இருக்குது நம்மக்கிட்டே எல்லா பொருளும் இருக்குதுமா வெதை தானியம் இருக்குதுமா அஜெண்டா இருக்கு என் கே என் கே ப்ளஸ் இருக்குது சூப்பர் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சோளம் இருக்குது இப்போ என்ன வெதை வேணுமோ வந்து வாங்கிக்கலாமா என் கே ப்ளஸ்ஸு ஆ வாங்கிக்கலாமா இருக்குதுமா என் கே பிளஸ்லாம் இருக்குது என் கே ப்ளஸ் வந்து ரேட்டு ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி வரும்மா அது ஆ அந்தளவுக்கெல்லாம் எட்டு கிலோ வாங்கும்போது பார்த்துக்கலாம்மா பார்த்து விலைய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா என் கே ப்ளஸ் எல்லா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க என் கே ப்ளஸ்ஸு அஜெண்டா ரெண்டும் நல்ல மகசூல் வருதுன்னு சொல்கிறாங்க ஆ சரிங்கண்ணு ஆ சரிங்க ம் சரிம்மா நீங்கள் போன வருஷம் வாங்கி இந்த வருஷம் நம்ம கடைக்கே வர்றதுனால எல்லாம் விலையெல்லம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம்மா ஒன்றும் ப்ரச்சனை இல்லை நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது ஆ சரிம்மா ஓகே நீங்கள் வாங்க பேசிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் வாங்க ம்ம் ஓகே